விவசாயத்தில் எனக்கு பிடித்த அம்சம் நாற்று நடுவது நாற்று நட்டு அது நெல் விளவிச்சு அறுக்கும்போது அதில் வர சுகமே அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு இது நம்ம கஷ்டப்பட்டு விதைச்சத அறுவடை செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷந்தான் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு விவசாயத்தில் ரொம்ப பிடித்த அம்சம் நாற்று நடுவதுதான்